கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முக்கியமான பயிர்கள்னும் போது இங்கே அரிசி அதிகமாக விளையும் அதே சமயம் மாங் மா மாம்பழங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய மாவட்டமாக உள்ளது தமிழகத்தில் அதிகபட்சமான மாம் மாம்பழங்கள் உற்பத்தி ஆகக்கூடிய மாவட்டமாக உள்ளது அது பல நாடுகளுக்கு பல வெளி மாநிலத்துக்கு இங்கேயிருந்து ஏற்றுமதி ஆகிறது அதே சமயத்தில் நம்ம மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக காய்கறிகள் பீன்ஸ் ஆகட்டும் முள்ளங்கி ஆகட்டும் இந்த மாதிரி காய்கறிகளும் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடியதாக இருக்கிறது இதே சமயத்தில் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்னொரு தானியம்னு சொல்லும் போது ராகி என்ற கூடிய என்று சொல்லக்கூடிய பயிரும் அதிகமாக விளையுது அதே சமயத்தில் இதை அதிகமாகவும் மக்கள் வந்து பயன்படுத்துகிறார்கள் ராகியை நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதே ஒசூரு ஒசூரு தாலுக்காக்கள் தகுணிக்கொட்ட தாலுக்காக்கள் இல்லை மேடு நி மேடு நிலங்களாக இருக்குறதுனால் அங்கே வந்து எல்லாமே அதிகமான காய்கறிகள் நமக்கு முட்டைக்கோஸு ஆகட்டும் பீன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் அதிகமாக விளைவிக்கிறாங்க தக்காளியவே தக்காளிக்கூட அதிகமாக விளைச்சல் ஆகுது நிறையா இங்கேயிருந்து வெளி மா மாநிலத்துக்கு வெளி ஊருகளுக்கு இங்கேயிருந்து நிறையா ஏற்றுமதி ஆகக் கூடியதாக இருக்குது